ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க விஷ்வா ட்ராவல் ஏஜென்சி தான் சார் உங்களுக்கு என்ன வேணும் கேப்பா இல்லை வேன் எதுவும் வேணுமா சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ நம்மகிட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் சீட் வரையும் உள்ள கேப் கிடைக்கும் சார் நீங்கள் வேனாக எடுத்துக்கலாமே சார் ஆ ஓகே சார் வேனாக எடுத்துக்கோங்க சார் எத்தனை நாள் சார் ட்ராவல் வேணும் ஆ ஓகே சார் ஆ ரேட்டு வந்து ரேட்டு வந்து எப்படியும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வரும் சார் சார் உங்களுக்கே தெரியும் இப்போ பெட்ரோலெல்லாம் டீசல் விலை வாசியெல்லாம் ஏறிப்போய்டுச்சு அதுவும் இல்லாமல் ட்ரைவருக்கெல்லாம் வேறு கொடுக்கணும் அதனால் தான் சார் சொல்கிறேன் ஆ ஓகே சார் ஆ எத்தனை பேர் சார் ஃபிஃப்ட்டின் மெம்பர்ஸ்ஸா சார் ஆ ஓகே சார் தேர்ட்டி சீட்டே கொடுத்துடுவோம் சார் அமௌண்ட்டு மட்டும் ஒரு உங்களுக்காக தெரிஞ்சவங்கனால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கம்மி பண்ணிக்கலாம் சார் ஆ எந்த நாள் சார் வரு அனுப்பிவிட்லாம் ஆ எ எந்த நாள் சார் உங்களுக்கு வேன் வேணும் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு மார்ச் ஒன்று நைட்டு வேன் வந்துடும் சார் அங்கே ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்